எங்கூர் கிராமத்தில் மளிகை கடைகளை பற்றி விவரிக்கும் முடியும் எங்கூரில் வந்து மளிகை கடை இருக்குது கிராமம்காட்டி நிறைய கடைகள் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு அப்படி கையை விட்டு எண்ணுற அளவுக்குதான் வந்து மளிகை கடைகள் இருக்குது ஏனால் கிராமம்காட்டி என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவாங்க சிட்டினால் வந்து நிறைய மக்களிருப்பாங்க வாங்குவாங்க கிராமன்னால் அந்த கிராமத்திலிருக்குறவங்க மட்டும்தான் இருப்பாங்க வெளியூர்னால் சிட்டினால் வெளியூரில் இருக்கிறவுங்க யார் யாரோ வந்திருந்து வேலை செய்வாங்க அதனால வந்து நிறையா பொருட்கள் வாங்குவாங்க கடைகளும் வந்து நிறைய இருக்கும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அளவான மக்கள்தான் இருப்பாங்க கம்மியான கடைகள்தான் இருக்கும் அதுமாதிரி எங்கூரு கடைகளில் வந்து என்னென்ன பொருட்கள் தேவையோ மக்களுக்கு அந்தந்த பொருட்கள் இருக்கும் அடிப்படையான பொருட்கள் என்னவோ அதையெல்லான் வந்து வச்சுருப்பாங்க விற்பாங்க நம்மளுக்கு அதை மீறி வேறு ஏதாச்சும் பொருட்கள் வேணும் அப்படினா அதை அங்கே கடையில் இல்லை கிடக்கிலன்னா அவங்க சரக்கு எடுக்கிறக்கெல்லான் வந்து வெளியே போவாங்க அப்போ வேணும்னு நம்ம என்ன வேணும்னு அவங்க கிட்ட சொல்லுறமோ அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த வகையில் க கடைக்காரங்க மக்களுக்கு வந்து உதவுவாங்க நம்ம என்னென்ன பொருள்கள் எல்லாம் வேணும்னு நம்ம நென நினைக்கிறமோ அதயெல்லாம் வந்து வாங்கிக்கிலாம் எளிதில் வாங்கிக்கிலாம் வந்து இப்போ ஒரே ஊரில் இருக்கிறங்காட்டி தெரிஞ்சவங்கள் பழக்கப்பட்டவங்கள் தினசரி கடையில் வாங்கிட்ருக்கறவங்காட்டி பணமில்லை அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி கடன் சொல்லி கேட்டாலும் கடைக்காரங்க வந்து கொடுப்பாங்க ஏனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கொடுப்பாங்க இங்கேதான்ருக்காங்க டெய்லியும் வராங்க போகிறாங்க வாங்கிட்டிருக்காங்க ஒரு நம்பிக்கையின்பால் வந்து நடந்துக்குவாங்க அதேமாதிரி நாங்கள் வாங்கிட்டு காசையும் வந்து குடு கொடுத்துருவோம் இப்போ பொருட்களை பார்த்தா பேரம்பேசி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இல்லை ஒரே ரேட்டு இதுதான்னால் அதை கொடுத்து வாங் அப்டேயே கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க பேரம் எதுக்கு பேசுகிறோனா இப்போ ஒரு பொருள் வாங்கிறம்னா அந்த பொருளுக்கு இந்த வெலை சொல்றாங்கனால் அந்த வெலை வந்து அந்த பொருள் அளவுக்கு ஒர்த்தாக அந்த வெலை அளவுக்கு அந்த பொருள் ஒர்த்தாக அப்படினு பார்த்து வாங்குவோம் அதுக்குதான் வந்து பேரம் பேசுறோம் பேரம்பேசி அவங்க நம்ம பேசுறதெல்லான் ஓகே இனி இதுக்கு மேல் இவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது அப்படிங்குற பட்சத்தில் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இல்லை அவங்களும் கட் அண்ட் ரைட்டாக இல்லை நாங்கள் இவ்வளோதான் கொடுப்போம் ஃபிக்சுடுனா ஃபிக்சுடுதான் அப்படின்னு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க வந்து மக்கள் பேசுவதுலதான் இருக்குது அப்படி அவங்க கம்மி பண்ணி வாங் கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை ஒரே ரேட்டுதானாலும் அந்த சொன்ன ரேட்டுக்காக நம்மளும் சரி வேறு வழி இல்லை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வரோம் இப்போ நம்ம கேட்கற பொருள் வந்து இங்கே அங்கே இல்லை அப்படினா இப்போ டவுன் ச ஏரியா போனம்னால் அங்கே போய் வாங்கிலாம் பேரம்பேசி நாங்கள் வந்து வாங்குவோம் இல்லை அப்படினா அப்படி அப்படியே முழு பணத்தையும் கொடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள வந்து வாங்கிக்க முடியும் கிராமத்தில்